ஆ ஹலோ சொல்லுங்கள் கேவிஜி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சொல்லுங்கள் ஆ எஸ் சொல்லுங்கள் மேம் ஓகேங்க மேம் சொல்லுங்கள் மேம் என்ன டீட்டெய்ல் வேணும் சரி ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம் மேம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜுங்களா மேம் வெஜிடேரியன்னு சொன்னாங்களா மசாலா தோசை இருக்குது பன்னீர் மசாலா தோசை இருக்குது மஷ்ரூம் மசாலா தோசை இருக்குது ஐஸ் க்ரீம் தோசை இருக்குது சாக்லேட் தோசை இருக்குது பொடி தோசை இருக்குது கீ ரோஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் கருவேப்பில்ல தோசை இருக்குது நவதானியம் தோசை இருக்குது அதுக்கப்புறம் பாயாச தோசை இருக்குது ஆ மேம் லைனில் இருக்கீங்களா நவதானிய தோசை வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் கீ ரோஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் வரும் அவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோசை மேம் வேணும் ஆ சரி ஓகேங்க மேம் ச சட்னி வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும் ஆஹான் நாங்கள் சட்னி வெரைட்டிஸ் வேணால் சொல்லவா பீனட் சட்னி இருக்குது கேரட் சட்னி இருக்குது பீட்ரூட் சட்னி இருக்குது கருவேப்பில்ல சட்னி இருக்குது புதினா சட்னி இருக்குது ஆ ஓகே மேம் ஓகே ஓகேங்க மேம் ஆ கொஞ்சம் அனுப்பிவிட்டு அமௌண்ட்டும் ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷனிலே பண்ணிவிடுங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆ கொடுத்துருவோம் மேம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்சில் வந்துடும் ஓகேங்க மேம் தேங்க் யூ தேங்க் யூ